ஹலோ பூக்கடக்காரங்களா மைதிலி பூக்கடைதானங்களா ஆ எனக்கு ம் எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம் ரோ ரோஸ் வேணும் மல்லிகைப்பூ வேணும் மேடை அலங்காரம்லாம் பண்ணணும் அதுக்கெல்லாம் பூ வேணும் ஆ அதுதான் நீங்கள் என்ன நீங்கள் எவ்வளவு ரேட்டுன்னு கேட்டு சொன்னீங்கன்னால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவேன் மல்லிகைப்பூ ஆ ஆ ஆ ஆ பூவெல்லாம் நல்லா தரமாக இருக்குதுங்களா சரி விடு ஆ ம் சரிங்க ரோஸு பழைய பழைய பூவா இல்லை இப்போ புதுசா ஆ சரிங்கம்மா வே அதே இதை ரோஸும் மல்லிகைப்பூ இல்லாமல் வேறே எந்தெந்த பூவெல்லாம் இருக்குது உங்கள் கடையில் ம் ம் ம் இல்லை மேடை அலங்காரத்துக்கு என்னென்ன பூ வேணுமோ அதுக்கு ஏற்றது மாரி என்ன பூ இருக்குன்னு கேட்கறேங்க ம் ஆ ஆ ஆ ஆ ம் ம் ம் ம் டெய்சி அந்த பூவெல்லாம் இருக்குங்களா ஓகேங்க ஜரபுரா டெய்சி அதெல்லாம் வருங்களா ஆ ஏ வர்ற திங்ககெழம எங்களுக்கு வீட்டில் ஃபங்க்ஷனு அதுதான் உடனே ஆ சரிங்கம்மா எவ்வளது ரேட்டு என்னன்னு பார்த்து போட்டு கொடுங்க வாங்கிக்கிறோம் உங்கள் கடையிலேயே சரிங்கம்மா ஆ ஆ ஆ